டிவி இருந்தது பழைய டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்கள் நாங்கள் வந்து டிவி வந்து வாங்கணுன்னுட்டு ஒரு அஞ்சு கடை தேடி எந்த கடையில் வில கம்மியாக இருக்குதோ நாங்கள் அந்த கடையில் வாங்கினோம் டி பொருளும் நல்லாயிருக்குது நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம் டிவி வந்துட்டு ஏ வாங்கியிருக்குறோங்க இப்போ தான் நாலு மாதம் ஆயிடுச்சு டிவி வாங்கி நல்லா ஓடிகிட்ருக்குது நல்லா இதாக இருக்குது எல்இடி டிவி கொஞ்சம் இப்போ கொ கொ இது காசுக்கு தகுந்த மாதிரி டிவி இதாங்க இன்ச்சு கம்மியாக வாங்கியிருக்குறோம் நல்லா இருக்குது பொருள் நல்லாயிருக்குது நல்லா இது ஓடிகிட்ருக்குது இந்த மாதிரி நிறையா கடைங்கள் ஒரு பொருள் வாங்குனால் ஒரு பத்து கடை அஞ்சு கடை விசாரித்து அந்த பொருள் வாங்கினா ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி ரேட்டு ஆயர்ரூபாய் ரெண்டாயர்ரூபாய் டிஃப்ரெண்ட் வருது இந்த மாதிரி கேட்டு வாங்குனால் நல்லதும் இருக்கும் எல்லாமே டக்குன்னு பார்த்தோமுன்னா நம்மனால் இது வாங்கிடணுன்னு நினைக்கிறக்கு பதிலா கடைங்கள்ல விசாரிச்சிட்டு ஒரு நாலு அஞ்சு கடை விசாரிச்சிட்டு எதில் கம்மியாக இருக்குதோ எது குவாலிட்டி நல்லா இருக்குதோ அது பார்த்து வாங்கலாம் வாங்கலாம் கடை கடையாக வந்து ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி ரேட்டு அதனால நம்ம ப விசாரிச்சிட்டு வாங்குறது பெஸ்ட்டு